வாங்கம்மா வந்து உட்காருங்க என்ன பிராப்ளம் அப்படிங்களா எத்தனை நாளாக இருக்குது மூனு நாளாக இருக்குதுங்களா வேறு ஏதாவது மாத்திர ஏதாவது டானிக் இது குடிச்சிங்களா சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து மூனு நாளாக இந்த இது இந்த பிராப்ளம் இருக்குது அப்படிதானங்க சரிங்க உங்களுக்கு வந்து சரி ரத்த டெஸ்ட்டும் ரத்த டெஸ்ட் இந்த ஊசியும் போட்டுக்கலாங்க இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அது என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லலாம் சரிங்களா வேறு ஏதாவது சர்க்கரை இல்லை ரத்த அழுத்தம் மாதிரி இருக்குதுங்களா ரத்த அழுத்தம் இருக்குதுங்களா அது வந்து உங்களுக்கு இப்போது வெளியே வெளியே வந்து வச்சு பார்த்தாங்க செக் பண்ணாங்கதானங்க அதனால ஒன்றும் உங்களுக்கு ரத்த அழுத்தமெலாம் வந்து நார்மலாகதான் இருக்குதுங்க கம்மியாகதான் இருக்குது அதெலாம் அளவான அளவில் தான் இருக்குது அதனால நீங்கள் பயப்பட வேணாம் நான் கொடுக்க இப்போ வந்து டெஸ்ட் வந்தோடனே டெஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லட் தரேன் சரிங்களா இப்போ வந்து நம்மளுக்கு காய்ச்சலுக்கு நீங்கள் சாப்பாடெல்லாம் எப்படி எடுத்துக்குறிங்க அப்படின்னா கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் இட்லி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த பிரட் அது வந்து வரட்டில வச்சு சாப்பிடுங்க கோல்டு இருக்குதுன்னு சொன்னிங்கள அதனால என்னன்னா ஆவி பிடிங்க மாத்தரை போட்டு நான் ஒரு மாத்தரை தரேன் அந்த மாத்தரை போட்டு காலையில் மதியானம் நைட் அதாவது ராத்திரி மூன்று நேரம் வந்து ஆவி பிடிங்க ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்ட் வந்து கரைஞ்சிரும் கெட்டியாக இருக்குது வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சி சரியாகிரும் ஃபீவர் மட்டும் இப்போ என்ன காய்ச்சல்னு பார்த்துட்டு சொல்றேங்க டெஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சொல்றேங்க இந்த டெஸ்ட் வந்திருச்சு அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து வைரல் ஃபீவர் மாதிரிதாம்மா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லுறது ரத்த அளவு அந்த செல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அதாவது இந்த ரத்த துகள்கள் வந்து கம்மியாக இருக்குதுங்க அதனால வந்து உங்களுக்கு அது மட்டும் பேரீச்சம்பழம் இருக்குதுல்லிங்களா அது மட்டும் சாப்பிடுங்க அப்புறம் மாதுளம்பழம் சாப்பிடுங்க அதனால வந்து ரத்தம் ஊறுச்சுன்னாள் கொஞ்சம் ஊறுனால் சரியாயிகிருங்க சரிங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அதனால வந்து இந்த டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா ஆ ஒரு ஐஞ்சு நாளைக்கு கொடுக்குறேங்க கொடுத்துட்டு ஐஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் வாங்க ஹாஸ்பிட்டல் வாங்க மருத்துவமனைக்கு வாங்க வந்துட்டு அப்புறம் என்னன்னு பார்த்துக்குலாங்க நீங்கள் காய்ச்சல் இருந்தால் மட்டும் வாங்க இல்லையின்னா வேண்டாம் உங்களுக்கு காய்ச்சல் சரியாகிடும் கஷாயம்லாம் குடிக்க வேணாங்க ஏன்னா அது வந்து ஹோமியோபதி இது வந்து அலோபதி அதனால் வேணாம் அதனால வந்து அது நாட்டுமருத்துவம் அதனால நீங்கள் அது வேண்டாம் இது மட்டும் எடுத்துக்கோங்க மூனு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க சாப்பாடெலாம் கஞ்சி இட்லி தவிர வேறு எதுவும் சாப்பிட வேணாங்க ஆ எல்லாமே நார்மலாகதான் இருக்குது ம் வாங்க ஆ சரிங்க